ஆ வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் குட் டே பிஸ்கெட்ங்களா என்ன ப்ராண்ட்டில் வேணும் சார் ம் ஓகே சார் ஒன் செகண்ட் இருங்க பார்க்குறேன் சார் ஆரேஞ்ச் கலர் இப்போ ஸ்டாக் இல்லை சார் வேறு எதனா பிஸ்கெட் பார்க்குறிங்களா வேறு ப்ரிட்டானியாலயே நியூட்றி சாய்ஸ் இருக்கு சார் அது வந்து சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் ட டைஜிஸ்டிவ் தான் அது நல்லா இருக்கும் அது வேணா பார்க்குறிங்களா ஆ எவ்ளோவில வேணும் சார் பத்துரூபால இருந்து ஐம்பதுருபா வரைக்கும் இருக்கு சார் ஆ ஒன்று போதுமா சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்